ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு கேட்ருக்குறது என்னானா என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு விஷயம்ன்னா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோட கோஆர்டினேட் கேட்டுருக்காங்க என் லைஃப்பில் மறக்க முடியாத அப்படின்னு ஒன்றுனா நான் டென்த் படிக்கும்போதே சும்மா கிளாஸ் கட் அடிக்கிறதுக்காக நான் வந்து உழவாரம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எக்ஸாமிங் கிளாஸ் எங்க ஸ்கூல்ல வந்து முன்னாடிலேர்ந்து அனௌன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க நானும் அப்ப அப்ப வந்து நா டென்த் படிச்சிக்கிட்டு இருந்தேன் நாலாம் அதுலலாம் கலந்துக்கலை என் ஃபிரெண்ட்ஸ் எல்லாரும் போய் கலந்துக்கிட்டாங்க எனக்கு அதில் எனக்கு இன்ட்ரஸ்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அதில் கலந்துக்கலை என் ஃபிரெண்ட்ஸ் எல்லாரும் போய்விட்டு கலந்துக்கிட்டாங்க கலந்துக்கு கலந்து அன்னக்குதான் வந்து அந்த அந்த எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ வந்து எங்கள் மேக்ஸ் டீச்சர் வந்து மேக்ஸ் டெஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க முதநாள் வந்து எங்களுக்கு டெஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க அண்ட் மறுநாள்தான் அந்த எக்ஸாம் ஸ்டார்ட்டு உழவாரம் அந்த எக்ஸாம் பேர் எனக்கு நான் வந்து அந்த மேக்ஸ் வந்து பார்த்துட்டு வர்லை அதனால் எனக்கு அந்த மேக்ஸ் தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நானும்சரி போய்விட்டு நேம்லாம் கொடுக்கவே இல்லை சும்மா போய் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் ஜாயின் பண்ணிவிட்டு நானும் அந்த எக்ஸாம் சுமாராகதான் எழுதுனனே ஓரளவுக்கு பெஸ்ட்டு கொடுக்கலன்னாலும் எதோ கொஞ்சம் லைட்டாக பெஸ்ட்டை கொடுத்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சது அப்படி அதலாம் நான் நல்லா எழுதுனேன் கிட்டதட்ட அந்த எக்ஸாமில் ஒரு நாற்பது ஐம்பது ஸ்டூடெண்ட் இந்த சிக்ஸ்த் டூ டென்த் யார் வேணா அது கலந்துக்கலாம் அந்த எக்ஸாமில் எல்லாரும் கலந்துகிட்டு எல்லாரும் அவங்க அவங்க பெஸ்ட்டை கொடுத்தாங்க நானும் அதில் ஒரு பார்ட்டிசிபேட்தான் கலந்துகிட்டு நானும் எக்ஸாம் எழுதுனேன் கரெக்ட்டாக ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு அந்த எக்ஸாமோட அனௌன்ஸ்மெண்ட்டு வருது ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்டு எங்கள் ஸ்கூலில் வந்து அது வந்து அந்த உழவாரத்துக்கு பார்ட்டிசிபேட் பண்ண மெம்பர்ஸ்லாம் வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க அதர்ஸ் ஸ்கூலில்தான் செலக்ட் பண்ணி அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க இவங்க இவங்க வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் போய்விட்டு மண்டே அன்னக்கு கீழே வந்து இது பிரேயர் நடக்கும் நான் கலந்துக்கும்போது ஹச்எம் டீச்சர் வந்து இதை மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஆர் சுதந்திரதேவி அப்படின்னு சொல்லம்போது என்னால் நம்பவே முடியல நான் அதுக்கு ஒரு பிரிப்பருமே பண்ணவே இல்லை எப்படி நம்ப ஃபர்ஸ்ர்ட்டா வந்துயிருப்போம் அப்படிலா நினச்சேன் இதுதான் என்னோட லைஃப்பில் மறக்க முடியாத ஒன்று அப்புறம் எனக்கு ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டுருந்தாங்கன்னா எனக்கு பிடிச்ச படம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுருந்தாங்க உனக்கும் எனக்கும் அப்படிங்கிற படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் கில்லி படமும் எனக்கு பிடிக்கும் கில்லியில வந்து விஜய் வந்து ரொம்ப சூப்பராக திரிஷாவுக்காக நல்லா சேக்ரிஃபைஸ்லாம் பண்ணிவிட்டு அவங்க குடும்பத்தை குடும்பத்துக்கு குடும்பத்துக்கே தெரியாமல் போய்விட்டு கபடிலாம் விள்ளாண்டு வின் பண்ணிவிட்டு திரிஷாவோட ஊர்லையே போய்விட்டு திரிஷாவை காப்பாற்றுவாங்க அதல்லாம் ரொம்ப ஒரு கெத்தான ஒரு விஷயம் அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்திச்சி கில்லி படம் எத்தனை தடவை பார்த்தாலும் எனக்கு வந்து சலிக்காது ஒரு நாளைக்கி நூறு தடவை பார்க்க சொன்னாலும் நான் போய் திரும்ப திரும்ப பார்க்குறது வந்து கில்லிதான் கில்லி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் உனக்கும் எனக்கும் மூவி கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் விட்டு கொடுக்காம இருப்பாங்க அவங்க ஜெயம்ரவி வந்து அவங்க குடும்பத்தையே விட்டுவிட்டு ஹீரோயினிக்காக வந்துடுவா அவங்க வீட்டுக்கு வந்து இவன் இந்த ஜெயம்ரவி வந்து ரொம்ப பணக்காரவங்க ஆனால் இங்கே வந்து மாடு ஆடு மாட்டுசாணம் ஆட்டுசாணம் எல்லாத்தையும் அள்ளிகிட்டு ரொம்ப கஷ்டபட்டுகிட்டு இருப்பாங்க இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப இதாக காம்ச்சியிருப்பாங்க ஏழ்மையாக ஜெயம்ரவியை காம்ச்சியிருப்பாங்க இவங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்றது அதெல்லா காம்ச்சியிருப்பாங்க பணக்கார பையனாக இருந்தாலும் சரி ஏழை பயலாக இருந்தாலும் சரி ஒரு காதல்ன்னா அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்க கூட என்ன பிடிச்சவங்க கிடைக்கணும் சொல்லிவிட்டு ரொம்ப கஷ்டபட்டு லாஸ்டில் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்க அது எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும் இந்த ரெண்டு படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்ச ஹீரோயின் வந்து என்னோட மூணாவது கொஸிடின் என்னன்னா எனக்கு பிடிச்ச ஹீரோ ஹீரோ யார் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுருந்தாங்க அந்த மேம் தேர்ட் வந்து தேர்ட் அந்த கொஸிடின்தான் அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து எங்கள் அண்ணன் விஜய் விஜய்தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே எந்த ஹீரோவுமே எனக்கு ரொம்ப பிடிக்காது ஃபர்ஸ்ட்டு எனக்கு விஜய்தான் பிடிக்கும் விஜய் வந்து எங்கள் வீட்டில் ஒரு பையன் மாதிரி எனக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் விஜய் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன் விஜய் பர்த்டேலாம் வந்தா என் ஃபிரென்ட்ஸ்க்கு சாக்லேட்லாம் வாங்கி கொடுப்பேன் விஜய்யோட பர்த்டே எப்போ யாருமே யாருக்குமே அந்த டேட்லாம் தெரியாது ஆனால் எனக்கு தான் தெரியும் ஜூன் டுவெண்ட்டி டூதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எல்லாருக்குமே சொல்லுவேன் ஏன்னா எனக்கு தீவிர ரசிகை அப்படின்னு சொன்னா நான் அதில் ஒரு பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயை விஜய் நடிச்ச எல்லா படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் டேன்ஸ் ஆட்றது ரொம்ப பிடிக்கும் அவர் ஃபைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாமே நான் பார்த்துருக்கேன் விஜயை நேரில் பார்த்துருக்கேன் அதுவும் அதனால்தான் எனக்கு விஜயை ஃபர்ஸ்ட்டு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு நேரில் பாக்கவுந்தான் நான் எனக்கு விஜயை ரொம்ப பிடிக்க பிடிக்க ஆரம்பிச்சிச்சு நாங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே எனக்கு பிடிக்கும் விஜய்யோட பொண்ணு சரி விஜய்யோட பையனும் சரி ரெண்டு பேருமே பிடிக்கும் இவங்களாம் வந்து எங்கள் வீட்டில் ஒரு மெம்பர்ஸ் மாதிரி அவங்களா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களாம் எங்கள் வீட்டுக்கு வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன் விஜய் வந்து சாங்லாம் அவர் பாட்னா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாங்கு நான் நல்லா கேப்பேன் விஜயோட சாங்கு அவர் வாய்ஸ் சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்